ஆ ஆமாம் நீங்கள் யார் ஓ அப்படியா என்ன ஃபங்க்ஷன் ஆ சரி ஓகே உங்களுக்கு ஸ்க்ரீன் கலர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன கலர்

ஆ ஆ சரி ஓகே நேம்மா அந்த மேம்மோடய நேம் ஆ வேறு ஏதாவது உங்களுக்கு டெக்கரேஷனு வேணுமா அது ஸ்க்ரீன் இருக்குது பலூன்ஸ் ஓகே வேறு ஏதாவது போஸ்டர் மாதிரி ஃபுட் ஆ ப்ரொவைட் பண்ணுவோம் ஆ சரி ஓகே மெயினாக என்னென்ன இருக்கணும்

ஆ ஓகே ஆ ஓகே கண்டிப்பாக

ஓகே நாளைக்கு நான் அங்கே வரட்டுமா ஆ ஓகே ஆ தேங்க் யூ